நாங்கள் கிராமம் அப்படிங்கறதால எங்களுக்கு சொந்தமாகவே நிலங்கள் நிறையா இருக்கு அதில் நிறையா பருத்தி நெல் கேழ்வரகு அந்தமாதிரிலாம் நிறையா போட்டுருக்கோம் இப்போ நாங்கள் இதெல்லாம் விளைபொருட்களை போடுறதை விட அதை விற்பனை செய்யறதுல ரொம்பவுமே கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணிகிட்டு வரோம் அதை நாங்கள் வெளியூரில் விற்கணும் அப்படிங்கிறம்போது இடைத்தரகள் நிறையா தரகர்கள் நிறைய பேர் அதில் வராங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் கமிஷன் கொடுக்குறது அப்படிங்கறது தான் இப்போ எங்களுக்கு பெரிய ப்ராப்லமாகவே இருக்கு நாங்கள் வாங்கி அந்த விளைபொருட்களை விற்கிறத விட பாதி காசு வந்து அந்த இடைத்தரகர்கள்கிட்டயே போயிடுது அதனால் எங்களுக்கு போட்ட லாபம் லாபத்தைவிட அதிகமாக ஈட்ட முடியறதில்லை இது ரொம்பவே நாங்கள் சந்திச்சிகிட்டு வர முக்கியமான பிரச்சனையாக இருக்கு